இப்போ சுற்றுலா தலங்கள்னு எடுத்துக்கிட்டால் எங்கள் ஊரில் இப்போ நிறையருக்கு காடுகள் மரம் செடி கொடிகள் இந்த முந்திரி அதலாருக்குது ஏரிகள் அதலாருக்குது அதலாம் சுற்றுலா தலங்களாக ஆக்கலாம் ஆனால் தண்ணிலாம் நல்லா பிரைட்டாக இருக்கணும் அதை வந்து ஊர் தலைவர்கள் அவங்களாக எதுவும் ஸ்டெப் எடுக்கலை அதில் நாங்களே ஏதாச்சும் ஸ்டெப் எடுத்தால் அவங்க கடைசியாக வந்து ஏதாச்சும் பத்து ரூவா ஒரு ரெண்டாயிரம் ரூவா மூணாயிர ரூவா கடைசி ஃபினிஷிங் டச் மட்டும் அவங்க பண்ணிவிட்டு அதில் அவங்க பேர் போட்டுப்பாங்க நாங்கள் தான் இந்தமாதிரி பண்ணுனோம் அப்படினு சொல்லிட்டு அவங்க பேர் அதில் வச்சுருவாங்க அவங்க நல்ல பேர் வாங்குறதுக்காக அந்த மாதிரி பண்ணிருவாங்க இப்போ சுற்றுலா தலங்கள்னு எடுத்துக்கிட்டால் இப்போ எங்கள் ஊரில் தைலங்காடு அதுலாம் இருக்குது அதுலாம் பண்ணு பண்ணணுன்னால் ரொம்ப செலவாகவும் அந்த மரங்கள்லாம் அழிச்சிவிட்டு அழிச்சிவிட்டு திருப்பியும் திருப்பியும் கவர்மண்ட்க்கு காசு வேணும்ட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்டுருக்காங்க அதிலேயே நிறைய பேர் கடத்துறாங்க அந்த கட்டைங்களலாம் அதுவும் ஒரு கெட்ட விஷயம்தான் அதை கவர்மண்ட் வந்து பண்ணாமல் தவிர்க்கணும் அப்புறமேட்டு எங்கள் ஊரில் இந்த தண்ணி பிரச்சினை இருக்குது தண்ணி தண்ணி இருந்தால் தான் அந்த சுற்றுலா ஒரு சுற்றுலா இடமே ஒரு பார்க்குறத்துக்காச்சும் நல்லாயிருக்கும் இல்லைனா எப்படி சொல்வது ஒரு வறண்ட காடு மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ப செடி வச்சு வச்சால் பூங்கா பூங்கா வைக்கலாம் ஆனால் அதுக்கு தண்ணி அந்த வாட்டர் ஃபால்ஸலாம் தேவை ஆ அப்புறமேட்டு அந்த தைலங்காட்டில் வந்து சில தடவை ஃபயர் ஆகிடும் அப்படி இருக்கும்போது அந்த பயணிகள் சுற்றுலா தலங்கள் அவங்க வரும்போது கொஞ்சம் அவர்களுக்கு நிறைய ஆபத்து இருக்குது அப்புறமேட்டு அங்கே நிறையா பசங்கள் வந்து குடிச்சுட்டு அந்த மாதிரிலா இருக்காங்க அது வந்து போலீஸ் தான் போலீஸ் பாதுகாப்புலாம் அதுக்குலாம் வேணும் இதுக்கு வந்து கவர்மண்ட் தான் ஏதாச்சும் ஸ்டெப் எடுக்கணும் இது மாதிரிலா இதுதான் எங்கள் ஊரோடய சுற்றுலா தலங்கள்ளோடய அந்தமாதிரி தான் எங்கள் நிலை